நான் படித்த மத நூல்கள் நல்ல ஸ்லோகன் வசனங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக பகவத் கீதை ஒரு வசனம் என்றால் ரொம்பப் பாதிக்கும் அது எப்படி பாதித்ததுன்னால் வாழ்க்கையின் அடிப்படை உண்மையைச் சொல்லி நாம் செய்ய வேண்டியது செயல்கள் எல்லாவற்றையும் நேர்மையாக செய்ய வேண்டும் ஆனால் அதன் முடிவுப் பற்றி தளர்ந்து விடக்கூடாது அந்த ஸ்லோகத்தில் இருந்து நான் தெரிந்துக்கிட்டது என்னவென்றால் முயற்சிக்கு தேவையான தன்னம்பிக்கை வேண்டும் நேர்மையாக முயற்சிக்கும் செயலற்ற தன்மை தளர்த்தி விட வேண்டும்